கால்நடைகள்னு பார்த்தா இந்த ஆடு மாடுகளும் போடக்கூடிய சாணி புலுக்கை இந்த போன்ற கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது அது இல்லாமல் அந்த இ இறைச்சிகளை சாப்பிட்றனால மக்களுக்கு இந்த சத்துக்களும் அதிகமாக கிடைக்கிது அதுவும் மற்றும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டுப்பு தனமான ஜல்லிக்கட்டுகள் வீர விளையாட்டுக்கள் போன்ற இந்த கோழி சண்டை இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டிங் கட்டி விளையாடுறதுக்கு மக்கள் போன்ற ஆர்வத்துக்கு அது தூண்டவும் அந்த கால்நடைகளை இ செய்கிறாங்க